அண்ணா வணக்கங்கணா மேஸ்த்திரிங்களா அண்ணா ஒரு ரூம் கட்டணுங்கணா எக்ஸ்ட்ரா ரூம் ஒன்று கட்டணும் ஆமாங்கணா இப்போ அதுக்கு எவ்வளோ ஆமாம் ஆமாம் ஆமாங்க இப்போ இப்போ அந்த ரூ எவ்வளோ செலவாகுது எ என்ன வில அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் வேணுங்களே பத் பத்துக்கு பத்துங்க இல்லை செங்கல் செங்கு செ செங்கல் வச்சி கட்டிக்கலாங்கண்ணா ஆமாம் கான்கிரேட் தான் கான்கிரேட் தான் கான்கிரேட்டு போட்டுக்கலாங்க உள்ளே இல்லை இல்லை கான்கிரேட் போடுறது தாங்க ஸ் கீழே வந்து உள்ளே உள்ளேலாம் டைல்ஸுங்க உள்ளே டைல்ஸுங்க இப்போ கிளாஸு ஜ ஜன்னல் எல்லாம் பூராவுமே கிளாஸு ச சரிங்க அண்ணா இல்லை அதனால தான் அதுக்கு எவ்வளோ என்ன அண்ணா சொல்லுங்க அண்ணா சரிங்க நீங்கள் எவ்வளோங்கண்ணா ஒரு செங்கல் சரிங்ணா சரிங்ணா சரிங்க இல்லை இல்லை எ சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாம் என்னது இல்லை கண்டி கண்டிப்பாகங்க எனக்கு இன்னு இன்னோரு வீடு கட்ட வேண்டியது இருக்குங்க ம் அத அதுக்கு அதுக்காக தான் கேட்டேன் இப்போ இந்த ரூமை ரூம் கட்டி முடிச்சிவிட்டுங்க அப்புறம் வேணா ஒரு வீ இன்னோரு வீடு ஒடை இடம் பார்த்து வச்சிருக்கேன் அது வீடு கட்டணும் இடம் இருக்கு அங்கே வீடு கட்டணும் அது வரையில சரிங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா சே இல்லைண்ணா நானே நானே வரங்கணா நானே வரன் நானே வரன் சே சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்க ம் சரி சரிங்கண்ணா நன்றிங்க அண்ணா ஆ சரிங்கண்ணா